என் வீட்டுக்காரி காலத்துக்கு எழுந்திரிப்பா எழுந்திருச்சி எனக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாம் எடுத்து வைப்பா இதனால தாங்க நாங்கள் நல்லா முன்னுக்குப் போய் படகு விலுகும் விலுகாது ரெண்டையுமே பொறுத்துக்குவாள் இப்படி அவளோட உதவி தாங்க எங்களுக்கு எல்லா வகையிலும் ஒத்துழைப்பாக இருக்குது நான் அங்கே போகிற நேரத்தில் அவள் வீட்டில என் பிள்ளைங்கள எல்லாம் பத்தரமாக பார்த்துக்குவா இதில் என்ன எங்களுக்கு ரொம்ப கஷ்டம்னால் என் பிள்ளைங்க பொண்டாட்டியை பிரிஞ்சு இருக்கிற காலம் தாங்க அதிகம் அதுங்களுக்காக நான் கஷ்டப்படுறேன் என் பிள்ளைகளுக்காக என் மனைவி கஷ்டப்படுறா இப்படி அவளுடைய உதவி தாங்க எங்களுக்கு பெருசாக இருக்குது இந்த மாதிரி முக்கியமான திருவிழாக் காலம் கல்யாண காலமெல்லாம் அவளே பார்த்துக்குவா ஏதோ ஒரு சில நாள்கள்ல மட்டும் தான் நாங்கள் அவளோட போக முடியும் குடும்பத்தோட போய் செய்ய முடியும் பெண்களால் ஏன் மீன் பிடிக்க முடியலன்னா இந்த காற்று மழை இது மாதிரி நேரத்தில் ஆம்பளைகளோட நாங்கள் ஆம்பளைகளாக கிடப்போம் செஞ்சு கிடைக்கறத வச்சு சாப்பிட்டுட்டு கிடப்போம் பெண்களுக்கு எல்லா வசதியும் கடல்ல கிடைக்காது படகில் கிடைக்காது அதனால அவங்கள வந்து நாங்கள் மீன் பிடிக்க அழைச்சிட்டு போகிறது இல்லை அவங்களும் வர்றது கிடையாது அவங்க இருக்குறதனால தாங்க குடும்பம் நல்லா இருக்குது நாங்கள் மீனுக்கு போகிறோம் படகு விலுவும் விலுவாது ஆனால் அவங்க வந்து அந்தக் கஷ்டத்தை அனுபவிக்க கூடாதுல்ல பல இன்னல்களை நாங்கள் கடல்ல சந்திக்கிறோம் ஆனால் பெண்களை பொறுத்தளவு குடும்ப இன்னல்களை தான் சுமக்குறாங்க இந்த பிள்ள குட்டிகளை சுமக்குறதே பெருசு அதனால் அவங்க வந்து அந்த சுமையினால கடலுக்கு வர்றதில்லை எங்களுடைய கஷ்டம் எங்களோடயே போகட்டும் அவங்களுடைய கஷ்டம் அவங்களோடயே போகட்டுண்ணு அவங்க கரையில் இருந்து எங்களை காப்பாத்துகிறாங்க நாங்கள் கடல்ல போய் அவங்கள காப்பாத்துகிறோம் இப்படி தாங்க போகுது எங்கள் வாழ்க்கை